பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் அப்புறம் கணினி அறிவியல் எல்லாப் என எல்லா பாடங்களுமே க கற்பிக்கிறாங்க நல்ல படித்த திறமையான ஆசிரியர்கள்தான் வந்து பள்ளிகளில் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பாடங்கள்லாம் நடத்தி ப அ மாணவர்களோடய மனசில் வந்து நல்லா பதியுற மாதிரி ஷாட்கட்லாம் சொல்லி இந்த ப படத்துலிருக்க நாயகர்கள் பாட்டு அதுபோல எல்லா ஷாட்கட்டையும் சொல்லி நமக்கு வந்து மனசில் ப படி பதியுற அளவுக்கு என்ன சொல்லி சொல்லி கொடுக்கறாங்க அதுபோலே தமிழில் இருக்கிற பாட்டு எல்லாமே வந்து சினிமா பாடல்களோடு சேர்த்து பாட்டாப்பாடி பசங்க படிக்க வைக்கிறாங்க ரொம்ப திறமையான ஆசிரியர்கள் மட்டுந்தான் வந்து இப்போ து பள்ளிகளில் இருக்காங்க நல்ல படித்த ஆசிரியர்கள்தான்